ஹலோ சொல்லுங்கள் மேம் நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன் ஆ ஓகேங்க மேம் இங்கே ரூம்ஸ் எல்லாமே வீடு எப்படி மேம் இருக்குது உங்களுக்கு ச எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருக்குதுங்களா

ம் ஆ ஓகேங்க மேம்

ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஏசியில் வந்து என்ன மாதிரி இருக்குங்க மேம் லைனு ஷா ஷாட்டேஜ் எதுவும் இருக்குதுங்களா மேம்

ஓகே ஓகே மேம் ஆமாங்க மேம் ஓகே ஓகே ஓகேங்கம்மா அப்போ மெயின்லர்ந்து நம்ம கனக்ஷன்ஸ் எடுக்கிறா மாதிரி இருக்குதுங்க மேம் நம்ம டூ டேஸில் வந்து எலெக்ட்ரிஷியனை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் மேம் நம்ம சைட்டில் இருக்கிற எலெக்ட்ரிஷியன் நீங்கள் யாரும் எலெக்ட்ரிஷியனை விட்டுப் பார்த்திங்களா மேம்

ஓகே மேம் ஓகேங்க மேம் நம்ம சைட்டில் இருக்கிற எலெக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பண்ணிக்கலாங்க மேம் பிளம்பிங்கில் வந்துட்டு வாஷிங் மெஷின் செட் பண்ணுற அந்த இதில் ஃபோர்ஸ்ஸாக வரல என்னங்க மேம் ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் அப்போ நான் ஃப்ளம்பரையே அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேம் சிங்க்குலாம் ஓகேங்க தான மேம் எதாவது அடைச்சிருக்கா அந்த மாதிரி எதுவும் ப்ராப்லம்ஸ் இஷ்ஷூஸ் இருக்கா ஆ ட்ரைனேஜ் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் இல்லைங்க மேம் நீங்கள் அட்வான்ஸ் வந்து பே பண்ணிட்டிங்க மன்த்லி மன்த்லி நம்ம அது வாடகை மட்டும் கொடுத்தா போதுங்க மேம் ஃபார் ரென்ட்டு செவென் தௌசண்ட் ஆல்ரெடி பேசுனோம் இல்லையா அதையே கொடுத்துருங்க மேம் மன்த்லி ஸ்டார்ட்டிங் ம் ஆ ஓகே ஓகே மேம் டூ டேஸில் எலெக்ட்ரிஷியனும் வந்துடுவாங்க ப்ளம்பரும் வந்துடுவாங்க மேம் நம்ம சைட்டில் உள்ளவங்க மன்த்லி ஸ்டார்ட் ஆன வோண்ணே ஒன்று ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க மேம் ஓகேங்களா மேம் ஆ ரென்ட்டு கொடுத்துருங்க ஓகேங்க மேம் தேங்க்யூ ஆ ம்